ஹலோ சத்யா நான் வந்து ஷர்மி பேசுகிறேன் நம்ம நம்ம ஊரில் பக்கத்தில் இருக்க அர்ச்சனா ஹோட்டல் இருக்குலையா அது அந்த ஹோட்டலில் சாப்பாடுலாம் எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா பாப்பா வந்து சிக்கன் பிரியாணி ரொம்ப நாளாக சிக்கன் பிரியாணி வேணும் வேணும்னு கேட்டுகிட்டே இருக்காள் ஒரு நாள் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுக்கலானு பாக்கிறேன் ஆனால் அந்த சாப்பாடு நல்லா இருக்குமான்னான்னு தெரியலை அந்த ஹோட்டலில் நீ ஆர்டர் பண்ணி இருக்கியா அது எப்படி இருக்கும் சாப்பாடு நல்லா இருக்குமா நல்லா இருந்து நல்லா இருந்துச்சுன்னா சொல்லு சத்யா நானும் ஆர்டர் பண்ணலானு பாக்கிறேன் பாப்பாவுக்கு அப்புறம் நானும் ஒரு வெஜ் பிரியாணி வாங்கலாம்னு பாக்கிறேன் நல்லா இருக்குமா சொல்லு நல்லா இருந்துச்சுன்னா சொல் அதுகூட நான் இன்னும் திரும்ப திரும்ப நிறையா ஆர்டர் கொடுத்து வாங்கலாம்னு பாக்கிறேன்